எங்களை ரொம்ப கவர்ந்த மதங்கள் வந்துவிட்டு இஸ்லாமிய மதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் எனக்கு வந்துவிட்டு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களோட தொழுகை இதெல்லாம் வந்துவிட்டு ரொம்பவே வித்யாசமாக இருக்கும் உருது மொழியில தான் அவங்க வந்துவிட்டு தொழுகை பண்ணுவாங்க எனக்கு அந்த உருதுமொழி ரொம்பவே பிடிக்கும் அவங்க பேசுறது அப்புறம் சின்னப்பிள்ளைங்களாம் வந்துவிட்டு சேர்ந்து தொழுகைக்கு போவாங்க அப்போ நோன்பு காலங்களில் காலையிலேந்து சாய்ங்காலம் வரைக்கும் அவங்க வந்துவிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தண்ணிக்கூட குடிக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்துவிட்டு ரொம்பவே ஆச்சிரியமாக இருக்கும் அவங்கக்கிட்டேந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா எப்படி கட்டுப்பாடாக இருக்க முடியும் நம்ப மனசு வந்துவிட்டு எவ்வளோலாம் கட்டுப்பாடாக இருக்க முடியும் நோன்பு இருக்கிறதெல்லாம் வந்துவிட்டு எவ்வளோ ஈஸின்னு நான் அவங்கக்கிட்டேந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இந்துக்கள் வந்துவிட்டு நிறைய வழிப்பாட்டு முறையை பின்பற்றுவாங்க அவங்களுக்குன்னு ஒருசில தெய்வங்கள் மட்டும் கிடையாது நிறையவே வந்துவிட்டு தெய்வங்கள் இருக்காங்க அந்த சமயபுரத்துக்குலாம் வந்துவிட்டு நடந்து போவாங்க காலில் செருப்பும் போடாமல் ரொம்ப அதிக கிலோமீட்டர்லாம் வந்துவிட்டு நடந்து போய் அந்த சாமிய கும்பிடுவாங்க அப்புறம் பார்த்தா இந்த சென்னை பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு அங்கேயும் பார்த்தா எ நடந்து போய் எல்லா இடத்துலேந்தும் உள்ளவங்களும் அங்கே நடந்து போய் சாமி கும்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சிரியமாகவும் சந்தோஷமாகவுமே இருக்கும் நம்ம தெய்வத்தை இவ்வளோ தூரம் போய் வழிபடுறாங்க அப்படிங்கறது ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆச்சிரியமாகவும் இருக்கும் இதுலேந்து வந்துவிட்டு நடக்குறது நல்ல விஷயங்கள் தான் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கனா ஹிந்துக்கள்லயே நிறையப்பேர் வந்துட்டு அவங்கவுங்க கோவிலில் போயிவிட்டு விளக்கேத்தி வழிபாடு முறை பண்ணுவாங்க சின்னச்சின்ன விளக்குலாம் இருக்கும் அதில் நெய் போட்டு திரி போட்டு அதை அதை வந்து விளக்கேத்தும்போது அது பார்க்கவே அந்த ஸ்மெல்லு எல்லாமே ரொம்பவே வந்துவிட்டு அழகாக இருக்கும் இதுமாதிரிலாம் அவங்க அவங்க இது பண்ணும்போது வழிபாடு முறை செய்யும்போது அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டா தீபாவளி தீபாவளி வந்துவிட்டு இந்துக்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது பட்டாசு வெடிக்காத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் இஸ்லாமியர்கள்லேந்து கிறிஸ்தவர்கள்லேந்து எல்லாமே அந்த பண்டிகையை விசேஷமாகவே கொண்டாடுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் பட்டாசு வெடிக்க பிடிக்கும் அப்படிங்கறதுனால எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுவாங்க அதேமாதிரி பொங்கல் பண்டிகையும் அப்டி தான் பொங்கலுங்கறது அவங்களுக்கான பண்டிகை அப்படி கிடையாது அது வந்துவிட்டு அறுவடை திருநாள் அதனால் விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வந்துவிட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க அதேமாதிரி எல்லா மதத்தில் உள்ளவங்களுமே அந்த பொங்க பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம ஒரு மதத்தில் உள்ளவங்க மட்டும் தான் கொண்டாடணும் மற்றவங்கள்லாம் கொண்டாட கூடாது அப்படியெல்லாம் கிடையாது அதனால் இந்த ரெண்டு பண்டிகையுமே எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும்